டிஜிலாக்கர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலாம்னு இருக்கிறேன் ஏன்னால் அந்த இப்போ அந்த நம்ப மேரேஜ் செர்டிஃபிகேட் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வைச்சோம்னாக்க சேவ் பண்ணி வைச்சோம்னாக்கா நம்பளுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும் அது வந்து நம்பளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ நான் அந்த ஆப்பை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணலாம்னு இருக்கேன் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது அதில் நிறைய ஷேர் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம் பிற்காலத்தில் நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அது டிஜிலாக்கர் ஆப்பை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் என்னென்ன ப்ரொசிஜர் இருக்குதுனு உன்னால் சொல்லமுடியும் ஏனால் நீ அதில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஸோ நீயும் அதில் சேவ் பண்ணி வச்சுருக்கிற டிஜிட்டல் ஆப்பில் லாக்கரை ஏற்கனவே இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுயிருக்க அப்படின்னு நீ ஒருவாட்டி சொன்ன ஸோ அதைப் பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு ஷேர் பண்ணினால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தெரிஞ்சுக்கறத்துக்கு ஒரு வாய்ப்பு ஆர்வமாக இருக்குது ஸோ எனக்கு பண்ணிவிடு